ஆ வணக்கம் மேடம் ஆ சொல்லுங்க மேடம் ஓகே ஆ நான் பண்ணுறேன் மேடம் நான் எனக்கு வந்து எப்படினா இங்கே வந்து இங்கே சேர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த உட்கார சேர் கட்டில் இதெல்லாம் அப்படியே இருக்குது ஸோ எனக்கு மெயின் வந்து அது மேலே படாமல் நீங்கள் அடித்துக் கொடுக்கணும் ஸோ என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஸோ அது தான் என்ன பண்ணுவீங்க அதுமேலே என்ன ஏதாச்சும் பண்ணுவீங்களே என்ன பண்ணுவீங்க புளோ சரி அப்போது தரையில் பட்டால் என்ன பண்ணுவீங்க அங்கே ஓ பண்ணி கிண்ணி கொடுத்துருவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை உங்களுக்கு சரி ஓகே இல்லை இப்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணோனால் பெயிண்ட் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் பட் எங்களுக்கு கிட்சனை தவிர்த்து ஒரு நாலு ரூம்ஸ் இருக்குது பிளஸ் ஹால் இருக்குது எப்படி நீங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஓரே கலரில் தான் அடித்து கொடுப்பீங்களா ஓ ஓகே இப்போது டபுள் கலர்னால் அதுக்கு தனி சார்ஜ் அப்படிலாம் எதுவும் இல்லயில்ல ஏன்னால் பெயிண்ட் நாங்கள் வாங்கி கொடு மெட்டீரியல் மெட்டீரியல் நாங்கள் வாங்கி கொடுக்குறனால அப்படி இல்லைனு நான் நினைக்கிறேன் ஏன் அந்தமாதிரி தானே ஆ அது ஒகே அதுவும் பா அதுவும் பார்க்குறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்குறேன் பிளஸ் எனக்கு வந்து எப்படி பார்த்தீங்கனா டபுள் கலர் டபுள் கலர் வேணும் அதாவது நம்ம ஹைட்டுக்கு ஒரு அஞ்சடிக்கு ஒரு கலரும் அந்த மேலே அஞ்சடிக்கு மேலே பார்த்தீங்கனா ஒரு கலரும் இருந்தால் ரெண்டு கான்ட்ராஸ்ட்டு கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஸோ ஓ அப்படிங்களா எதாவது குறைப்பீங்களா இல்லை எப்படி இல்லை ஆ சரி இப்போ எத்தனை நாளில் அடித்துக் கொடுப்பீங்க எங்களுக்கு ஏன்னால் எனக்கு அடுத்தது வந்து நல்ல நாள் வந்துடும் ஸோ நல்ல நாள் வந்துவிட்டா நான் வந்து அவ் அன்றைக்குள்ள பால் காய்ச்சணுமில்லயா ஸோ அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் நான் பால் காய்ச்ச கிச்சன் தான் தேவை நீங்கள் கிச்சன் மட்டும்கூட முதல்ல முடித்து கொடுத்துடீங்கன்னா மீதி கூட நாங்கள் ஒரு லைக் ரெண்டு வாரம் இல்லை ஒரு வாரம் நாங்கள் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே நீங்கள் மற்ற மற்ற ரூமெல்லாம் பண்ணிவிடுவீங்கள்லயா ஆ ஓ சரி சரி ஒகே ஒகே எனக்கு இந்த அமௌண்ட் வந்து சரி ஓகே நல்லது இப்போ இந்த அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் தவுசண்ட் டூ ஹண்டர்ட் அதை ஆயிரத்து இரநூறுருபா வச்சுகிறீங்களா ஏன்னால் நாங்கள் பார்த்தீங்கனா இப்போது தான் எல்லாம் பண்ணி முடிச்சுருக்கோம் எங்களுக்கும் கொஞ்சம் ஆமாம் இல்லை நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு இரநூறுருபா குறைச்சாலும் எங்களுக்கும் இதாக தானே ஒரு இதாக ஒரு இல்லை ஒருத்தருக்கு இரநூறுருபா நீங்கள் யோசித்து கீச்சி பாருங்களேன் ஒருத்தருக்கு இரநூறுருபா போட்டால் அஞ்சாறு பேருக்கு எவ்வளோ ஆகுது அதில் ஒரு ஆயிரம் ருபாய் குறைஞ்சா நீங்கள் அவங்களுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை டிரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அந்தமாதிரி பண்ணிக்கலாம் அப்படி தான் கேட்டேன் நான் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம் மேபி சிலர் ஒத்துக்கலாம் ஏன்னால் கேட்டு பாருங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் சொல்லுங்க நான் என்ன பண் என்னென்றதை யோசித்து சொல்கிறேன் நான் இல்லை இப்போது சிலரெலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கும் வராங்க ஆனால் என்னென்னால் இல்லை நாங்கள் தானே பெயிண்ட் வாங்கிக் கொடுத்துட்றோம் அதனால் பிரச்சினை இல்லை என்ன ஒரு எனக்கு கேட்குற நாளுக்கு வருமா அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஆ அப்படிங்களா சரிங்க ஓகே நான் இங்கே வீட்டில் பேசிவிட்டு சொல்கிறேன் நீங்களும் எனக்காக கொஞ்சம் கேட்டுவிட்டு சொல்லுங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை ஓகேங்க தேங்க் யூங்க நன்றி ம்